இந்தியாவில் ஃபேஷன் டெக்னாலஜிமண்ட்டு ரொம்ப டெவலப்பாயிட்டிருக்கு ஏன்னா நம்ப ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துட்டு நம்ப ஃபேஷனாக போடணும் மாடலாக போடணுன்தான் எல்லாமே ஆசைப்படுவோம் ஸோ மூவி மூவியில் வர அதே ட்ரெஸ் மேக்கப் எல்லாமே வந்துட்டு நம்பளும் போட்டுக்கறதுக்கு ஆசைப்படுவோம் மூவியில் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்றதை வந்துட்டு நம்ப ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே வந்துட்டு டிஃப்ரண்ட்ஸ்சாக இருக்குது டிஃப்ரண்ட்டாதான் இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வந்துட்டு நம்ம போடணுன் ஆசைப்படுவோம் அந்த மாதிரி நான் போடணும்னு ஆசைப்பட்டது பொன்னியின் செல்வன் அந்த மூவியில் திரிஷா வந்துட்டு குந்தவையா நடித்திருப்பாங்க அவங்களோட அந்த கெட்டப்பே வந்துட்டு பழைய ஸ்டைலு ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த அவங்களோட அந்த கெட்டப் வந்ததுக்கப்றம் யூடியூப்லேயும் இன்ஸ்ட்டாக்ராம்லேயும் எல்லாமே அவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாமே வந்துட்டு டெவெலப்பாகி ட்ரெண்ட்டாயிட்டுருந்துச்சி ஸோ எனக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் போடணுனு ஆசைப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நானும் ட்ரை பண்ணியிருக்கேன்